பத்தம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தம்பது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு